விவசாயம் அப்படிங்கறது வந்து அது இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்குறேன் ஏன்னா ஒரு சிலர் தான் விவசாய் அக்ரிக்கல்ச்சர் படிச்சி இருப்பாங்க ஸோ அவங்க வீட்டில் மட்டும்தான் விவசாயம் பண்ணுறமாரி இருக்கும் ஸோ ஒரு சிலர் வந்து என்னன்னா அக்ரிக்கல்ச்சரை விட வேறு கோர்ஸ் எல்லாம் நிறையாஸ் இருக்கு அதை வந்து படிப்பாங்க ஸோ அதனால அதுக்கு ரிலேட்டட்டாக அதுக்கான ஒர்க்கை வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க ஸோ மே பி அதனால அவங்கனால விவசாயம் வந்து பண்ணாம கூட இருக்கலாம் ஒரு சிலர் மட்டும்தான் விவசாயம் பண்ணுறாங்க ஒரு சிலர் மட்டும்தான் இதில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அக்ரிக்கல்ச்சர் படிச்சவங்க தான் மோஸ்ட்லி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்ற கோர்ஸ் படிச்சவங்கள் எல்லாம் அவங்களோட ஜாப் ரிலேட்டட்டாக தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதனோட பயன் என்னன்னா நெல் இருந்தா தான் அரிசி வரும் ஸோ அரிசி இருந்தா தான் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட முடியும் ஸோ விவசாயிங்கறது அப்படிங்கறது இம்பார்ட்டண்ட் ஒன்று அது இருந்தா தான் நம்ம சாப்பிடவே முடியும் ஸோ விவசாயம் செய்யறதுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்டு அறுவடை பண்ணணும் அதை வந்து தண்ணி எல்லாம் ஊற்றி எதுவுமே புழு பூச்சிங்கள் எல்லாம் எதுவும் பண்ணாதமாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் போடுவாங்க அதை வந்து பாதுகாக்கணும் அப்புறம் அதெல்லாம் பாதுகாத்தா தான் நம்மளுக்கு வந்து நெல் வந்து கிடைக்கும்